அதாவது ஒரு வீடு அப்டிங்கிறது எடுத்துட்டோம்னா அந்த வீடு ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெட்ரூம் ஹால்

ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு இதைத்தான் விரும்புவாங்க ஆனால் மெயினாக என்னன்னா போக்குவரத்துக்கு வசதியான இடத்துல இருக்கணும் டக்குனு வந்து ஒரு கடைக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பஸ் வசதி அதைவிட மெயின் அந்த ஏரியாவில் தண்ணீர் குடி தண்ணீர் வசதி நல்லா இருக்கணும் உப்பு தண்ணிர் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்ப்பாங்க அப்புறம் சுற்றுப்புறத்தில் வந்து குடிநீர்னுடைய அந்த சமுதாய இதையும் பார்ப்பாங்க எந்த சமுதாயத்தை சேந்தவங்க இந்த ஏரியாவிலருக்காங்க அப்டிங்கிறதயும் பார்த்து வீடு வாங்க கூடியது அந்த ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்குது இதை பொருத்து தான் வீட்டு ரியல் எஸ்டேட்டுக்காரங்கள்லாம் பண்ணுவாங்க நல்லா மெயின் ரோடாக பார்த்து சைட் போடுறது தண்ணீர் இருக்கிற ஏரியாவாக பார்த்து போடுறது அந்த வீடுகள்லாம் கட்டுறதுக்கு தேவையான கடன் வசதிகள் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வசதிலாம் செய்கிறதுனால எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா தான் போய்ட்ருக்குது இப்போ வீட்டு சந்தை ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பார்த்தோம்னா சாமானியன் வந்து சிறுக சிறுக சேர்த்தி வச்சு இடத்த மட்டும் வாங்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கி விலையேற்றம் பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு சைட்டு வேல்யூலாம் பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க போதாத குறைக்கு அரசாங்கம் இப்போ இருக்க கூடிய இந்த ரெண்டு வருஷம் அரசாங்கம் பத்திர விலைய ஏற்றி விட்டாங்க முத்திரை கட்டணத்தாள் அதையும் ஏற்றி விட்டாங்க